ஆக்சுவல்லி என்னுடைய வைஃப் பர்த்டேவுக்காக சர்ச் பண்ணிவிட்டு இருக்கும்போது ஒரு சுடிதார் ஒன்று சூஸ் பண்ணேன் பட் அதுக்காக எல்லா ஆன்லைனும் நான் செக் பண்ணும் போது ஒரு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அதுவே வேணும்னு சொல்லிட்டு அவங்க சைஸ் முதக்கொண்டு பக்காவாக சொல்லி கலர் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி பட் ஆடர் பண்ணே பட் டெலிவரி கைக்கு வரும்போது சம்பந்தம் இல்லாமல் வருது அன்னைக்கு உண்மைலேயே என்னோட பர்த்டேன்றது ரொம்ப ஸ்பாயில் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னுடைய ஒய்ஃபு ஸோ எனக்கு ரொம்ப ஆன்லைனுன்னும் போது ஒரு பயந்து செய்ய வேண்டியதாக இருக்கு சொன்னதுக்கு நீங்கள் காட்டுறதுக்கும் நேரில் பாக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது ஸோ இதோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்